நம்ம தோட்டத்தில் நிறைய பூக்களிருக்கும் நம்ம பூ வச்சுருப்போம் நம்ம வைக்காமல் விட்டுருப்போம் அதுவாக வளர்ந்து வந்துருக்கும் அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதை வளர்த்து விட்டுருப்போம் இந்தமாதிரி செடிகளை நம்ம வந்து பூக்கும் போது பார்த்தோம்னா நம்ம மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிர் எங்கள் தோட்டத்தில் நிறைய பலமரம் அதெலாம் இருக்குது பல வகைகள் சேர்ந்த மரங்கள் அந்த ஒவ்வொரு மரத்துலேயும் காய்க்கிற பழத்தை நம்ம சாப்பிடும் போதும் அது நமக்காக கொடுத்த மாதிரியே இருக்கும் இந்தமாதிரி ஒவ்வொரு செடியும் சரி ஒவ்வொரு மரமும் சரி பூத்து குலுங்கும் போது நம்ம மனசுக்கே சந்தோஷமாக இருக்கும் அதோடய அந்த மரத்துக்கு நிலல்ல நம்ம கட்டில் போட்டு தூங்கிறப்ப அப்படி ஒரு தூக்கம் வரும் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அந்த ஒவ்வொரு பூவோடய வாசமும் அந்த அளவு நறுமணத்தை நமக்கு கொடுக்கும் ஏன்னால் அது நம்ம வச்சது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிர்